நீச்சல் பர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கனால் வாய்க்காலில் இல்லை கிணத்துல அதைப் பார்த்தோன்னா நீச்சல் அடிக்கணும்னு தோணும் ஆனால் நீச்சல் தெரியாது ஏன்னால் சொல்லிக் கொடுக்கோ ஆள் இல்லை யார் சொல்லிக் கொடுப்பான்னா அவங்க அப்பா தான் சொல்லிக் கொடுப்பாரு பையனுக்கு நீச்சல் எப்படி அடிக்கணும் அப்படின்னு என்னப் பண்ணுவாங்க பஸ்ட்டு ஒவ்வொரு அப்பா அம்மா தெரியாதனால் பிடிச்சி நீச்சல் அடி அப்புடின்னு சொல்லி சொல்லிவிட்ருவாங்க ஆனால் நீச்சல் எனக்கு அடிக்கத் தெரியாது ஸோ வந்துட்டு அவங்க மொதல் நீச்சல் வந்து எப்படி அடிக்கணும் என்பது சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னால் சொல்லிக் கொடுக்க இது பண்ணிடுறாங்க ஏன்னால் அவங்களுக்கு டைம் இருக்க மாட்டிங்கிது ஸோ அதனால் வந்து நீச்சல் வந்துட்டு ரெண்டு கையிலேயும் கால்லேயும் அந்த க அசைவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தம்னால் நீச்சல் அடிக்கலாம் ஆனால் அந்த அசைவுகளை கையும் காலும் கொடுக்காம தண்ணியை குடிச்சுருவாங்க நிறையா பேர் சில கண் தண்ணியை குடிக்கிறனால் அது என்ன வரும் நீச்சல் அடிக்க முடியாது நம்மளுக்கு உடல் நிலையே பிரச்சின தான் வரும் சளி பிடிச்சிக்கும் ஸோ அதனால் தண்ணியில் வந்துட்டு அந்த பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பஸ்ட்டு டெய்லியும் தண்ணியில் டெய்லியும் அந்தக் கடலில் கடலாக இருந்தாலும் சரி கிணறாக இருந்தாலும் சரி வாய்க்காலாக இருந்தாலும் சரி நம்ம முதல்ல நீச்சல் அடிக்கிறவங்கள போய் பார்த்தோமுன்னா அந்த பயங்கிறது போகும் பஸ்ட்டு நம்ம தண்ணியில் இறங்கணும் தண்ணியில் இறங்குனா தான் அந்த பயங்கிறது கண்டிப்பாகவே போகும் அந்தப் பயத்தை எப்படி நம்ம போக்கணுன்னால் கண்டிப்பாக இறங்கி நீச்சல் அடிக்கணும் கூட யாரையாவது பிடிக்கச் சொல்லி நான் நீச்சல் அடிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பிடித்துக்கொண்டு இல்லையா அப்படியும் பயமாக இருந்தால் ஒரு ஒரு லாரி டயரோ இல்லை வண்டி டயரோ அது மூலிமா கூட இருந்து நீச்சல் கற்றுக்கலாம் அதே மாதிரி இப்போ கிராமத்தில் அந்த சுரக் கொடுக்கு அப்புடின்னு சொல்லி சொல்லுவாங்க சுரக்காய ரொம்ப நாள் காய வைத்து அதை குடுவையாக மாற்றிரும் அதை வந்துட்டு இடுப்பில் கட்டிக்கிட்டு அந்த மாதிரி நீச்சல் அடிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேன் ஏதாவது பெரிய கேன் இடுப்பில் கட்டிக்கிட்டு அந்த மூலிமாவும் நம்ம நீச்சல் அடித்தோமுன்னா நம்ம அந்தந்த பயத்தை கண்டிப்பாக போக்கிடலாம் ஸோ அதனால் தண்ணிக்குப் பயப்பட தேவையில்லை